ஹலோ வாங்க மேடம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் பூ ப்ரெஸல்னா ப்ரெஷ்ஷான பூதான் எங்கள் வீட்டு கொல்லையில்தான் விளையிது எல்லாம் என்ன மேம் பூ வேணும் உங்களுக்கு மஞ்சள் செவ்வந்தி நிறையா இருக்குது மேடம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் தரேன் கிலோ வந்து நூறுரூவா போடுறேன்

சரி மேம் அப்போ அது ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் ஐம்பது கிலோ கேட்கறிங்க பெரிய கஸ்டமர் வேறு கண்டிப்பாக குறைச்சிக்கிறோம் மேம் ஆ ஆ சரி மேடம்

நார் வெச்சுட்றேன் உங்களுக்கு எதுவும் தனியாக பூ எதுவும் வேணுமா ஒரு கிலோ கொடுக்கவா ஒரு கிலோ ரோஜா வந்து ஐம்பது ருபா மேம் சரி தாம் அமௌண்ட்டு போட்டுருங்க நீங்கள் ஜிபே வெச்சுருந்திங்கனா ஜிபே பண்ணிவிடுங்க மேம் ஒன்றும் பிரச்சின இல்லை

ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பேக் பண்ணி தந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதோ பேக் பண்ணி தந்துடுறேன் ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ மேடம்